ஹலோ எங்கிட்ட தக்காளி அஞ்சு ஏக்கர் போட்டுருக்கேன் முள்ளங்கி அஞ்சு ஏக்கர் போட்டுருக்கேன் கேரட் அஞ்சு ஏக்கராக போட்டுருக்கேன் நிறையா காய்கறிங்கலாம் அஞ்சு ஏக்கர் கணக்கில் போட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன காய் வேணும் தக்காளி அனுப்புகிறேன் ஆ கேட்குது சார் ஆ தக்காளி ரேட்டு வந்து இப்போ ஒரு கிலோ நூற்றி இருபதுரூவா நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இடத்துக்கே நான் அனுப்பிருவேன் வண்டியில டெலிவரி பண்ணிருவோம் கட்டுப்படி ஆவாதே சரி நான் அனுப்புகிறேன் நூறுபா முடிச்சிக்கலாம் என்னான்ன காய் வேணும் சரி அனுப்புகிறோம் தேங்க் யூ சார்